விளையாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படிங்குற அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கம்மி தான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அதிகமாகவே விளையாட்டுல ஆர்வமும் அந்த ஒரு தைரியமும் இருக்குது விளையாடுறதுக்கான தைரியமும் இருக்குது அவங்களுக்கு அந்த அறிவு இருந்தால் கூட அவங்களுக்கு கிடைக்குற வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதை வந்து அரசாங்கம் கவனித்து அவங்கள வந்து வெளியில கொண்டு போகிற மாதிரியான நிறைய தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து மாற்றணும் அவங்க நிறைய தேர்ந்தெடுக்கிற முறை வந்து கிராம பக்கமும் அவங்க கவனம் செலுத்தணும் அப்படிங்குறது என்னோடய கருத்து